எங்கள் பகுதியில் சுகாதாரம் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது ஓரளவுக்கு மேம்பட்டு இருக்குது எங்கள் பகுதியில் சாக்கடை நீர் சரியான முறையில் சுத்தீகரிக்கப்படுது ஆனால் குப்பையை வெளியேற்ற மக்களுக்கு இன்னும் அதில் அறியாமை இருக்குது மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படிங்கிறத பிரித்து குப்பையை போடும் போது தான் அது சுத்திகரிக்க உபயோகமாக இருக்கும் ஆனால் குப்பைகளை சரியான முறையில் வெளியேற்றாததுனால் காற்று மாசுபாடு நிலம் மாசுபாடு இதெல்லாம் ஏற்படுது இதுவரை குழந்தைங்களுடைய டையப்பர் சானிட்ரி பேட்ஸ்சு இதெல்லாம் மக்காது அப்டின்றதுனால இது சரியான முறையில யாருக்குமே வெளியேற்ற தெரியிறது இல்ல இந்த இந்த பகுதியில இருக்கிற மக்களுக்கு சுகாதார அமைப்பு விவரம் கொடுத்தால் நல்லா இருக்கும்